நான் ஒரு முறை மஹாராஸ்டிராவுக்கு ஒரு வேலை விஷயமா நான் போயிருந்தேன் அந்த நேரம் பார்த்து என்னுடைய பள்ளிக்கூட நண்பன் சிவா அப்படின்னுங்க எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தான் நான் ஒரு மீட்டிங்கில் அங்கே இருந்ததுனால் ஃபோனை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்து அப்புறம் ஃபோன் ரொம்ப காலதாமதத்துக்கு அப்புறம் ஃபோனை எடுத்து பேசினேன் சிவா ரொம்ப ஒருமாதிரி அழுகைக் குரலில் பயந்து போய் என்கிட்டே ஒன்று சொன்னான் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அந்த ஆப்ரேஷனால் என் உயிர் பிரிகிறத்துக்கூட வாய்ப்பிருக்குது எனக்கு நீ என் பக்கத்தில் இருந்தால் எனக்கு தைரியமாக இருக்கும் நீ எப்போ வருவ நீ அப்படின்னு என்கிட்டே சிவா கேட்டான் சிவா வந்து ஒரு பேங்களூரில் ஓ ஒரு உயர்தர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான் நான் மஹாராட்ஸ்டிராவில் இருந்தேன் சிவாவுக்கு ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு அவன் என்கிட்டே மூணு மணிக்கு ஃபோன் பேசிகிட்ருக்குறான் ஒரு ஒன் அவரில் நான் மஹாஷ்டிரா மஹாராஸ்டிராலருந்து ஆந்திராவுக்கு போய்விட முடியுமான்னால் அது சாத்தியமில்லை ஆனால் நான் சிவாவை ஓ எது வேறு வழியில்ல நான் அவனை தைரியப்படுத்தணும் பக்குவப்படுத்தணும் அப்படி ஒரு நெருக்கடியான சூழல் ரொம்பவே கஷ்டப்பட்டு சிவா ஒன்றுமே கவலைப்படாத அதைப் பற்றி அந்த ஆப்ரேஷன் பற்றி சொல் அப்படின்னு சொன்னவுன்னே அந்த சிகிச்சை முறையை பற்றி என்கிட்டே சொன்னார் இது போன வாரம்தான் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு பண்ணிணேன் சிவா அவருக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சி ஒரு சின்ன விஷயம் இதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே தேவையில்லை கன்ஃபார்மாக நண்பா எனக்கு சரியாயிடுமா நான் ஒன்றும் செத்துவிட மாட்டேனே அப்படில்லாம் சிவா கேட்டான் எனக்கு ஆனால் பட் அந்த நெருக்கடியான சூழலில் நான் என்னால் போக முடியாது நான் நேரில் இருந்து கூட போய் ஏதோ ஆறுதல் வார்த்தைகள் சொல்லியிருப்பேன் நம்பிக்கைக்குரிய நபராக அவன் பக்கத்தில் உட்காந்துருந்தா ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் ஆனால் நான் அந்த பக்கத்தில் இல்லாமல் ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து பட் அந்தமாதிரி எனக்கொரு நண்பரும் கிடையாது அப்படி ஒரு ஆப்ரேஷனும் போன வாரம் நடக்கலை ஆனால் அப்படி ஒரு பொய்யை நெருக்கடியை சொல்லி சிவாவுக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தேன் சிவா ஒன்றுமே கிடையாது போன வாரம்தான் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு இதே ஆப்ரேஷன் நடந்துச்சு சின்ன ஆப்ரேஷன் தான் பக்கா சக்ஸஸ் ஆகிடும் இது ஃபெய்லியரே ஆகாது ஒன்றுமே கிடையாது சிவா அப்படின்னு சொல்லி அவனை மன தைரியப்படுத்தி அந்த ஆப்ரேஷனை சிவாவை வெற்றிகரமாக முடிக்க வெச்சு ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு நான் திரும்ப சிவாவை ஃபோனில் கூப்பிட்டு நான் பேசினேன் ஸோ நேரில் போய்விட்டும் சிவாவை நான் பார்த்தேன் இது ஒரு என் வாழ்வில் நான் மிக கஷ்டப்பட்டு முடிவெடுத்த ஒரு தருணம் என்னென்னால் முடிவெடுக்கிறதுங்கிறது ஒரு கலை வாழ்க்கையில் என்றைக்குமே முடிவெடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த முடிவுகள் நம் வாழ்வினுடைய திருப்பு முனையாக மாறும் ஆக முடிவெடுப்பது ஒரு கலை அந்த கலையை அன்றைக்கு நான் வந்து கற்றுக்கிட்டேன் அது அப்படிதான் வெற்றிகரமாக ஒரு சின்ன பொய்யை சொல்லி அதை நான் சமாளிக்க வேண்டிய சூழலா போச்சு இதுக்கு நான் யாரிடமும் ஆலோசனை கேட்டதில்லை நான் பெரும்பாலும் நான் என்னை என்னிடமே அப்படியே நான் தியானத்தின் மூலமாகவோ அல்லது பிரபஞ்சத்தின் மூலமாகவோ ஆலோசனை கேட்டுதான் இப்படியான முடிவுகள் எடுத்துகிட்ருக்கறேன்